ஆ ஆ பழனிச்சாமி டைலர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் நீங்கள் யாருங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சரிங்க சார் சரிங்க சார் இது என்ன ஷர்ட் சார் காட்டனா இல்லை பாலிஸ்டரா சார் ஷர்ட்டு காட்டன் காட்டன் காட்டன் ஷர்ட்டுங்களா இல்லை பாலிஸ்டரா ஓகே சார் ஷர்ட் என்ன கலர் சார் ஒயிட்டா சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் அந்த பேட்ச்சு பேட்ச்சு வைக்கிற மாரி தைக்கணுமா சார் பேட்ச்சு வந்து அவங்க ம் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

ம் ம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் இல்லை இது சுடி சுடிதாருன்னா நாங்கள் நானூறுரூவா வாங்கிட்டுருக்கோம் சார் இப்போ இப்போ வேறு ஏதா பேண்ட் ஷர்ட்னால் எழுநூறுரூவா வாங்கறோம் சார் சரி சார் நான் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணறேன் சார் நான் வந்து எப்போ சார் உங்களை ஸ்கூல் ஸ்கூல் வந்து பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்க்கலாமா சார் நாளைக்கு பார்த்து இல்லல்லை சார் நாங்கள் எப்போயுமே ஸ்கூல் யூனிஃபார்ம்னால் நார்மல் ஃபிட் தான் கேட்பாங்க ஆனால் ஒரு சில பசங்கள் வந்து தனியாக இன்டீஜுவலாக வெளில என்கிட்ட தைக்கிறவங்க கேட்பாங்க அதுக்கூட நான் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டுகிட்டு தான் தைக்கிறது சார் நான் நார்மல் இதே தைச்சு கொடுத்துறேன் சார் நார்மல் இதே தைச்சு கொடுத்துறேன் சார் ம் ம் சரிங்க சார் சரிங்க ம் ம் சரிங்க சார் நா நார்மல் இதே பண்ணிக் கொடுத்துறேங்க ம் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் நார்மல் ஷர்ட்டும் ஷர்ட்டும் நார்மலாக இது பண்ணுறேன் எந்த ஒரு இதுவும் டிசைனிங்கெலாம் ஒன்றும் வைக்காம பேட்ச்சு பேக்கெட்டில் வைச்சுட்றேன் சார் அதுவும் பேண்ட்டும் நார்மல் பேண்ட் மாரி பண்ணிடறேன் நார்மலு நார்மல் பேண்ட் மாரி பண்ணிடறேன் சார் ஆ ஓகே சார் நான் அமௌண்ட்டெலாம் வந்து நான் ஸ்கூலில் எவ்வளோ என்னான்னு சொல்கிறேன் சார் பார்த்து எவ்வளோ டிஸ்கௌண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன் சார் நான் எவ்வளோ இது பண்ண முடியுமோ ஏன்னால் நீங்கள் பல்க்காக கொடுக்குறீங்க ஓகே சார் நான் எவ்வளோ இது பண்ண முடியுமோ பண்ணுறேன் சார் ஓகே டேங்க்யூ சார் டேங்க்யூ